மேடம் உள்ளே வரலாமா எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் பத்துக்கிலோ லட்டு அப்புறம் கொஞ்சம் மைசூர்பாக் ரெண்டாயிரமா அது அதுக் என் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வேணும் நான் ஈவ்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு கரெக்டாக வருவேன் எனக்கு வேறு நல்லா ஆர்டர் பண்ணி எனக்கு டெ டெலிவரி கொடுக்குற மாதிரி கரெக்டாக வச்சுருக்கணும் இல்லை இல்லை நான் வரேன் கடைக்கு வந்து கரெக்டாக ரெண்டு நாள் கழிச்சு ஈவ்னிங் வந்திருக்குறேன் சரி உங்கள் கடையில் திருநெல்வேலி அல்வாவெலாம் இருக்குமா சரி அது எவ்வளோ ஆகும் ஒன் ஃபிஃப்டியா சரி எனக்கு வந்து அந்த டூ டேஸ்கப்புறம் வரப்போ எனக்கு ஒரு அதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு பேக் பண்ணி வச்சுடுங்க நான் மொத்தமா வாங்கிக்கிறேன் வேறு ஏதாவது எனக்கு வந்து பால்கோவா இருக்குமா பால் பால்கோவா அது எவ்வளோ வரும் டூ ஃபிஃப்டியா எனக்கு வந்து ஹாப் கேஜி போதும் எனக்கு இது வேணும் ஜாங்கிரி வேணும்

த்ரீ ஒன் கேஜியா எனக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி போதும் மொத்தம் ஒரு மினிமம் ஒரு ரேட் சொல்லுங்க நான் கொண்டு வந்துடறேன் ம் ஓகே ஃபோன் ஃபை தேர்ட்டி உங்கள்கிட்ட ஃபோன்பே இருக்கா சரி நான் வரப்போ கொண்டு வந்துடறேன் கடை எப்போது ஆல் டைம் இருக்கும்லை நாங்கள் கிட்டே நான் வந்துவிட்டு இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கிறேன் ஆ தேங்க்யூ மேம்